ஹலோ மேம் குட் மார்னிங் என்னால் முடியல மேம் ரொம்ப உடம்புக்கு முடியல அதனால் வரலை ஆ பார்த்தேன் மேம் ஏதோ எழுதியிருக்கான் ஆனால் மார்க்கு ஏதோ கம்மியாக இருக்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆ ஓகே மேம் நீங்களே கிளாஸ்ல வச்சு சொல்லி கொடுங்க உங்களுக்கு எப்படி கிளாஸ்லெல்லாம் சேட்டைப் பண்ணா கிளாஸ்ல ஏதாவது சேட்டைப் பண்ணா சேட்டைப் பண்ணுறானா அப்படியா சொல்லிக்கிறே அப்படி ஆ ஓகே மேம் ஆ இனி கண்டிப்பாக வர பாக்கிறேன் மேம் நான் வரலைனாலும் எங்கள் அப்பாவை வர வைக்கேன் ஆ சரி ஆமாம் இனி கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன் எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் ஆ சரி மேம் படிக்க வைக்கேன் டியூசன் போகிறான் அங்கே தான் அவன் டியூசன் மிஸ்ட்ட போய் சொல்லி படிக்க வைக்கணும் ஆ நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அவன் அதனால் தான் டியூசனுக்கு அனுப்பிவிட்டு படிக்க வைக்கிறாங்க ஆ ஓகே மேம் அவனையும் கொஞ்சம் பாத்துக்கங்க எப்படி படிக்கிறானா படிக்கலையானு கிளாஸ்ல வச்சு ஆ ஓகே ஆ சரி மேம் அதுக்குள்ளே எங்கே எப்போ நடக்கும் ஆ ஓகே மேம் அனுப்பிவிடப் பாக்கேன் ஆ ஓகே மேம் கண்டிப்பாக வர்றேன் ஆ தேங்க்யூ